நான் அதிகமாக எழுத விரும்பும் விஷயம் வந்து சமூகத்தை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் அதிகமாக எழுதுவேன் எனக்கு சமுதாயத்தின் மீதும் இயற்கையாகவே தன் ஆர்வம் இருப்பதுனால சமுதாயம் சமுதாயம் மேம்பாடு சமுதாயம் வளர்ச்சி மற்றும் சமுதாய கூட்ட அமைப்பு சமுதாயத்தை எப்படி ஒருங்கிணைப்பது இவற்றை பற்றியும் சமுதாயத்தில் தோன்றபடும் அன்றாட இன்னல்கள் அதன் மூலியம் பொது மக்கள் சந்திக்கும் பல்வேறு இடர்களையும் நான் பற்றி பேசி இருக்கேன் இதுமாரி பல விஷயங்கள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்தமாரி பற்றி எழுதுறதை பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் இச் சமுதாயத்தில் கொடுக்கும் இன்னல்களையும் விரிவாகவும் பற்றி பேசிருக்கேன் எழுதிருக்கேன் எல்லாமே பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது சமுதாயத்தில் பெண்மையின் பெண்மையின் பங்களிப்பு பெண்களின் பங்களிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விசயத்தில் பெண்கள் அனைவரும் சமுதாயத்திற்கு ஆண்களுக்கு சமமாக கொண்டாரனும்ன்னு எனக்கு சொல்லணும்ன்னு ரொம்ப நாள் ஆசை அதை உறுதியாக சொல்லிகிட்டே இருப்பேன் அவ்வாறு பதிவு பண்ணுறதுல சமுகத்திற்கு பெண்கள் நிறையா பங்களிப்பை செய்ய வேண்டும்குறது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம்